ஓவிய பள்ளிக்கு நீங்கள் கற்றுக்கொண்டது அப்போனா என்னெனா நாங்கள் வந்து சின்னப்பிள்ள வந்து சார்ட்டெலாம் வாங்கி ட்ராயிங் வரைஞ்சி போய் எத்தனை வயசில் ட்ராயிங் வரைஞ்சி ஒரு அஞ்சு வயது இருக்கும் அப்போலாம் நான் அழகாவாக ட்ராயிங் வரைவோம் அழகாவெலாம் வரைய மாட்டோம் அதனால என்ன அப்போன்னா டிராயிங் போட்டி அதுக்குனு ஒரு ஏஜ் வரணும்